திருவிழா திருவிழான்னா எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகம் வரது ரம்ஜான் தான் ரம்ஜான்னு யாருட்டையாச்சி சொல்லுறப்ப அவங்க வந்து நோன்பு வைப்பிங்க நோன்புனா அவங் எல்லோருக்கும் எப்படின்னா அப்படியே நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருக்கிறது ஈஸி தானே அப்படின்பாங்க அது கிடையாது நோன்பு இப்போ இந்த மாசம் நோன்பு அப்படின்னா காலையில் மூணு மணிக்கு எழுஞ்சி மூணு மணிக்கு எழுஞ்சி சாப்பிட்றதுன்றது ரொம்ப கஷ்டம் மூணு மணிக்கு எழுஞ்சி தண்ணி குடிக்கிறது கஷ்டம் அதில் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் சாப்பிட்டுட்டு நோன்பு தொழுதுட்டு நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணும் நோன்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறோம் ஆறுலேருந்து ஈவினிங் ஆறு வரை வாயில் பச்சை தண்ணி கூட படாமல் நம்மளோட வேலை எப்போயும் போல் செஞ்சிட்டு அதிகமாக நம்ம நல்ல விஷயத்தில் நேரத்தை ஒதுக்கணும் எப்போயும் போல் டிவி பாக்கிறது பாட்டு பாடுறது ஃபோன் பார்க்கறது இந்த மாதிரி தேவைல்லாத விஷயத்தில் வந்து நேரத்தை ஒதுக்காமல் நம்மளால் முடிஞ்சளவுக்கு அதிகளவுக்கு நம்ம நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் நல்ல வார்த்தைகளை பேசணும் நல்ல விஷயங்கள கேட்கணும் முடிஞ்சளவுக்கு நம்மளால் முடி யாருக்காச்சும் உதவி செய்யணும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம நோன்பு அந்த அந்த ஸ் இதில் பண்ணணும் நோன்பு வச்சிட்டு அதிகமாக நல்ல விஷயங்களை மட்டும் தான் பேசணும் கெட்ட வார்த்தைங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்துக்கணும் நல்ல விஷயங்களை கேட்கறதும் நல்ல விஷயங்களை நாலு பேருக்கு சொல்கிறதும் அந்த ஒரு மாதம் நோன்பு ரம்ஜான் எப்படின்னா அந்த ஒரு மாதம் நம்மளால் எந்தளவுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் அந்தளவுக்கு நல்ல விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் நாலு பேருக்கு அதை சொல்லணும் நாலு பேருக்கு உதவி செய்யணும் ஒரு பொருளோ எதையாச்சி பணம் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட கஷ்டங்களை தீர்கணும் அவுங்களோட கஷ்டத்தை அந்த மாசத்தில் நம்ம எவ்வளோ அந்த மாசன்னு இல்லை ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு பொருள் கொடுத்து எந்தளவுக்கு உதவுறம் அந்த ஓட நன்மை நமக்கே வந்து சேரும் இதை அதிகமாக நோன்பு மாசத்தில் எல்லோரும் கடைப்புடிப்பாங்க ஸோ அந்த மாசத்தில் எல்லோரும் அவங்க பண்ண பாவத்தை எல்லாத்தையும் விட்டு வெளியில் வரணும் இறைவன் நம்மள மன்னிக்கணும் நம்ம அதுக்காக ஏதாச்சி செய்யணும் அப்படின்னு மட்டும் பார்த்து பார்த்து அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் நன்மை நன்மையான காரியங்களை மட்டும் அவங்க செய்வாங்க அவங்க ஒரு அந்த மாசத்தில் ஒரு கடுமையான வார்த்தை பேசுறதுக்கு கூட அவ்வளோ யோசிப்பாங்க அவங்க அந்த மாதம் ஃபுல்லாக அவ்வளோ கட்டுப்பாடாக அவங்களை அவங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்க அந்த மாதம் ஆரமிச்சதுலேருந்து முடிகிற வர அதிகமாக தொழுகுவாங்க அந்த மாதம் மட்டும் தான் பாதி பேர் தொழுகுவாங்களே ஸோ நல்ல விஷயம் அந்த மாதத்துலேருந்து பார்க்கறப்ப இப்போ நம்ம பொதுவாக மதம் ரீதியாக இல்லாமல் ஒரு சயின்டிஃபிக்கா பார்க்கணும் அப்படின்னா நம்ம உடம்பு நிறைய உணவை வந்து எப்போயுமே உட்கொள்ளுது எப்போயுமே நம்ம அதிகளவு சாப்பாடு எடுத்துப்போம் காலையில் இவ்வளோ தான் ஸ் காலையில் நிறைய சாப்பிடணும் மதியம் அளவாக சாப்பிடணும் நைட்டு கம்மியாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் யாரும் இப்போனா கடைப்பிடிக்கிறதில்ல காலையிலேயா காலையில் சாப்பாடு யாரும் சாப்பிட்றதில்ல கேட்டால் காலேஜுக்கு டைம் ஆகிருச்சி வேலைக்கு டைம் ஆகிருச்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுறது அந்த மாதிரி இருக்காங்க மதியம் கிடைக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி இருக்காங்க நைட்டுன்னு வந்துட்டா தான் அதிகமாக எல்லோரும் அவங்களோடய ஒர்க்கு வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கஷ்டம் இது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் போயிட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க வெளியில் இப்போ பேச்சுலர் பசங்களாக இருக்கட்டும் வெளியில் வீடு எடுத்து தங்கி வேலை பார்க்கறவுங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு நேரம் நைட் நேரத்தில் தான் ஃப்ரீயாக இருக்காங்கன்னா நைட்டில் தான் வெளியில் போயிட்டு அதிகமாக சாப்பிட்றது இது வந்து அவங்களோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெட்டது ஒரு என்ன ஒரு தீங்கான ஒரு விஷ்யம் நைட்டில் அவ்வளோ உணவு அவங்க உட்கொள்கிறது அவங்களோட மொத்த உடலேயுமே பாதிக்கும் இந்த மாதிரி ஒரு வருடம் ஃபுல்லாக ஒரு பதினோரு மாதம் அவங்களோட வந்து அவங்களை வந்து போகிற போக்கில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கற அந்த வாழ்க்கைய நோன்புன்ற அந்த ஒரு மாதம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் ஸோ அவங்க வந்து இதில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறப்ப காலையில் அவங்க சாப்பிட்றாங்களா இருக்கட்டும் மதியம் மதியம் நைட்டு அந்த ஆறுலேருந்து ஆறு வரை அவங்க வாயில் பச்சை தண்ணிப்படாது அப்போ நம்ம இங்கே பன்னெண்டு மாசத்தில் பதினோரு மாதம் நம்ம வந்து தப்பு தப்பா சாப்பிட்டு நம்ம உடம்ப எவ்வளோ கெடுத்து வச்சிருக்கமோ இது எல்லாம் இந்த ஒரு மாசத்தில் ரொம்ப சரியா நம்ம உடம்ப ஒரு சீரான முறைக்கு வரும் அது முடிஞ்சதுக்கப்புறோம் திரும்ப மறுபடியும் எல்லோரும் பழைய படி ஆகிருவாங்க மறுபடியும் நோன்பு வந்தால் திரும்ப இப்படி ஆகிரும் நோம்பில் நம்ம எப்படிலாம் இருக்கமோ இதே மாதிரி வருடம் ஃபுல்லாக இருந்தால் நம்ம உடம்புல எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் தங்காது ஒரு தண்ணி நீர் சத்து இல்லாமல் இருக்காது உடம்புல அதிகமாக ஃபாஸ்ட்ஃபுட் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம் நோன்பு திறக்கறப்பையும் ஒரு சிலர் பண்ணுவாங்க நோன்பு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரையும் சாப்பிடாம இருப்பாங்க நோன்பு திறக்கறப்ப எண்ணெய் ஐட்டம் தண்ணி தண்ணி குடிக்கலாம் தண்ணி நிறையா குடிக்கலாம் ஜூஸ் நிறையா குடிக்கலாம் ஆனால் இ ஒரு சிலர் பண்ணுவாங்க சமோசா பிரியாணி எதுக்கு அந்த ஆ ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் சாப்பிடாம இருக்கணும் இதுனா உட்காந்து சாப்பிட்றதுக்கா ஒரு ரெண்டு மாதம் வந்து நம்ம உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குன்னா அந்த ஓய்வு எடுத்துக்கிறதுக்கான கரெக்டான டைம் அதுக்கு கொடுக்கணும் அவங்க அது பண்ணுறாங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரையும் இருக்காங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நல்ல அதிகமாக பழம் சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் எவ்வளோ எவ்வளோ தண்ணி உள்ள கொண்டு போகிறமோ அது அந்த மாதம் ஃபுல்லாவே நம்மள மனுஷ மாதன்னு இல்லை அந்த வருடம் ஃபுல்லாவே நமக்கு வந்து அது தண்ணி அதிகமாக குடிக்க குடிக்க நம்ம உடம்புல இருக்கற அவ்வளோ கெட்ட விஷயங்கள் வெளியில் போகும் நல்ல விஷயம் உள்ள வரும் தண்ணி மட்டும் ஒரு ஒன் மனுஷனுக்கு அவ்வளோ நல்ல விஷயத்தை கொடுக்குது இது எல்லாம் நோன்பு டையத்தில் கரெக்டாக நடக்கும் அதுக்கப்புறம் நோன்பு டையத்தில் நம்ம வந்து எல்லோருக்கூடையும் ஒன்றா சேர்ந்து புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடு வீட்டில் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவங்க சமைக்கிறப்ப நம்மளும் பார்த்து இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாம் நோன்பு டையத்தில் கிடைக்கும் வேறே ஃபங்க்ஷன் இப்போ கிறிஸ்மஸ்னு எடுத்தால் அவங்க ஃபேம்லி அவங்க குடும்பத்தோடய அவங்க வந்து அதிக நேரம் செலவிடுவாங்க கேக் செய்வாங்க அவங்க அந்த கேக்கை வந்து எல்லோருக்கும் கொடுப்பாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிறிஸ்டீனா இருக்கிறவுங்கள்ட்ட அதிகமாக அவங்க முஸ்லீம்ஸ் ஹிந்து இவங்க தான் அதிகமாக கேக் கேட்பாங்க அவங்க எல்லோருக்கும் இவங்களே செஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் கேக் கொடுக்கறது அதிகமாக இந்த மாதிரி பாசத்தை வந்து பரிமாறிப்பாங்க அதே மாதிரி தீபாளினு வர்றப்ப அது வேறே மாதிரி அழகா பட்டாசு இந்த மாதிரி அழகா இருக்கும் பழ புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறப்போ பா கவனமாக எல்லோரும் இருப்பாங்க கூடவே அம்மா இருந்து எல்லோரையும் பார்த்துப்பாங்க பக்கத்தில் ஒரு தண்ணியை வச்சிக்கிட்டு சின்ன சின்ன சின்ன சின்ன விஷயத்துக்கும் ப குழந்தைய வந்து கவனமாக பார்த்துக்கிட்டு பட்டாசு வெடிக்கிறப்போ கூடவே இருந்து பார்த்துப்பாங்க அது நிறையா சந்தோஷமாக கூட மொத்த ஃபேம்லியும் ஒன்றா சேர்ந்து மொத்த குடும்பமும் பட்டாசு வெடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க அதிகமாக ஒரு திருவிழான்னு வந்துட்டா அது வந்து கொண்டாடப் கொண்டாட்டுறதோட முக்கியமான ஒரு அர்ஸ்தோம் அர்த்தம் குடும்பத்தோடய இருக்கணும் அப்போ தான் அது எப்போயுமே எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடய அது நம்ம செய்கிறப்ப அது நமக்கு அதிகளவு மகிழ்ச்சியை தரும் அவ்வளோ தான்